எனக்கு வந்துட்டு நடக்க வந்துட்டு மலை காடு கடற்கரை எல்லாமே ரொம்ப பிடிக்கும் காட்டில் எதுக்கு நடக்க பிடிக்குன்னா அங்கே உள்ள விலங்குகள் பறவைகள்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே உள்ள இயற்கை அந்த சத்தம்லாம் அந்த பறவைகள் கத்துகிற சவுண்டு அந்த காட்டில் உள்ள சவுண்டு எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலை வந்துட்டு அஸ்தமனம் ஆகிற இடம் சூரிய அஸ்தமனம் ஆகிற இடம் வந்துட்டு கன்னியாகுமரி கன்னியாகுமரி வந்துட்டு கடற்கரை உள்ள ஏரியா நல்லா இருக்கும் கடற்கரையில் வந்துட்டு விளாட ரொம்ப பிடிக்கும் அங்கே ஃபுல்லாக தண்ணியால் சூழ்ந்திருக்கும் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் மலையில் வந்துட்டு பனி இருந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்க அழகா இருக்கும் நேச்சர் ப்ளேஸஸ் அங்கேலாம் நடக்க நல்லா இருக்கும் நம்மளுக்கு ஒருமாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸாக இருக்கும் அங்கே உள்ள பறவைகள் வித விதமான பறவைகள் விலங்குகள்லாம் பார்க்க அழகா இருக்கும் அங்கே நிறையா மரங்கள் அங்கே மரங்களில் உள்ள பழங்கள் காய்கறிகள்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடலாம் அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே காமனாகவே நம்மளுக்கு வந்துட்டு மலை காடு கடற்கரையில் நடந்தால் ஒரு ரிலாக்ஸ்சேஷனாக இருக்கும் மைண்டுக்கு நம்ம ஒருமாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணோம் இல்லை கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒருமாதிரி டிப்ரஷனாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்தமாதிரி ப்ளேஸஸுலலாம் நடந்தால் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்பாக இருக்கும் அந்தமாதிரி சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் க்யூட்டாக இருக்கும் இந்த கடை கன்னியாகுமரி அந்தமாதிரி ப்ளேஸஸுலலாம் சன் வந்துட்டு ரைஸ் ஆகிறதும் அழகா இருக்கும் சன்செட் ஆகிறதும் சூப்பராக இருக்கும் மலையில் வந்துவிட்டு நிறைய பேர் நடப்பாங்க நம்ம கூட அவங்க நடக்கிறது பார்த்தாலே நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் நம்மளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இருக்குது நம்ம வந்துட்டு மலை காடு கடற்கரைலாம் பற்றி சொல்லணும்னா ஏன்னா அதெல்லாமே நேச்சுரல் நேச்சுரலான ப்ளேஸஸ் இந்தமாதிரி நேச்சுர் ப்ளேஸஸுலலாம் வந்துட்டு எப்பயுமே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்பாக இருக்கும் நேச்சர் ப்ளேஸஸ் வந்துட்டு யாரையுமே வந்துட்டு சார்ந்து இருக்காது அது என்ன தேவையோ அதுவே நிறைவேத்தி கொள்ளும் அதனால வந்துவிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம நடக்க நான் அந்தமாதிரி ப்ளேஸஸுலாம் நடக்க நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வேறு கன்னியாகுமரி நல்லாயிருக்கும் சூரியன் செட் ஆகிற ப்ளேஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் அங்கே ஃபுல்லாக இயற்கையாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்பாக இருக்கும்